மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டு வாங்கவேக்கூடாது ஏன்னா வந்து எப்படி சொல்கிறதுன்னா வந்து நல்லாவும் இருக்காது எதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறது செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போது யூஸ் பண்ண மொபைல் மெயின்னாக மொபைல் என்னென்னா மொபைல் வந்து இப்போது வாங்குகிறோம் செகண்ட் ஹேண்ட்ல வா வாங்கி என்னென்னா ஒரு ஒரு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகிடும் அப்புறம் வந்து டிஸ்ப்ளே இதுவாகிடும் அதுக்கே நம்ம நிறைய செலவு பண்ணுறாமாரி இருக்கும் அதுக்கு நம்ம புதுசே வாங்கிட்டு போயிடலாம் அதேமாதிரி டிவி டிவியும் அதே மாதிரிதான் இருக்குது ஒன் இயர் வாரண்ட்டி தருவாங்கள் வாரண்ட்டியாக தராங்கன்னால் ஓகே வாங்கிக்கலாம் ஃபைன் அப்படி வாரண்ட்டிலாம் இல்லைன்னா வாங்க முடியாது நெக்ஸ்ட்டு பைக்கு பைக்கும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினோன்னு வச்சிக்கோங்களேன் என்னென்னா நிறைய ப்ராப்ளம் வரும் அந்த பைக்குக்கு வாங்குகிறது ஒரு ரேட் கொடுத்து ஆனால் அதுக்கு செலவு பண்ணுறது அந்த ரேட்டை விட அதிகமாகவே செலவு பண்ணிட்டு போவோம் அதனால் வந்து அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடாது அதுக்கப்புறம் ஏசி ஏசி வந்து எப்படி சொல்கிறதுன்னா செகண்ட் ஹேண்ட்ல நம்ம வாங்குகிறோன்னா அவங்க எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரித்து வாங்கணும் அது ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து எப்படி சொல்கிறது அது இது என் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னா நான் மோஸ்ட்லி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கமாட்டேன் என் சித்தப்பா வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து ஏசி வாங்கியிருக்காங்க விண்டோ ஏசி அது என்னென்னா வந்து கூலிங்கே ஆகமாட்டேக்கிதுனு சொல்லிட்டு அதுக்கே நிறைய செலவு பண்ணிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க செலவு பண்ணதுக்கு அவங்க புது ஏசியே வாங்கிருக்கலாம்